ஹலோ ஆ ஃபோட்டோகிராஃபருங்களா ஆ சார் இப்போ என் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக இப்போ உங்கள்கிட்ட வந்து ப்ரீ ஷூட் ஒன்று எடுக்குணும் வெட்டிங்க்கு முன்னாடி எடுக்கிறது அது வந்து இப்போ எட்த்துக்கலாமா சார் நீங்கள் எவ்வளோ சார் நீங்கள் ப்ரீ ஷூட்டுக்குலாம் வாங்குறிங்க இல்லை இல்லை எனக்கு அடுத்த மாதம் அடுத்த மாதம் வந்து மேரேஜ் சார் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறிங்ன்னா எனக்கு வந்து ஒரு இது மேரேஜுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னா முன்னாடி அதாவது இருபத்தி அடுத்த மாதம் இருபத்தி ஏழாந்தேதி மேரேஜு அதுக்கு முன்னாடி ஒரு டென் டேஸ் பிஃபோர் வந்து நீங்கள் எனக்கு எடுத்துக்கொடுக்குணும் சார் எவ்வளோ சார் ஆகும் இப்போ ப்ரீ ஷூட்டுக்கு மட்டும் எவ்வளோ சார் ஆகும் இல்லை சார் இதை வ ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக பீச்சு ஒரு நாள் ஃபுல்லாக கோவில் அந்த மாதிரி ரெண்டு நாள் எடுக்கணும் சார் ஓகே ஓகே சார் ஆல்பம் நீங்களே போட்டு கொடுத்துருவிங்ளா சார் இல்லை ஆல்பத்துக்கு தனி காஸ்ட்டுங்களா ஓகே ஓகே சரி சரி சார் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் வந்து மேரேஜுக்கும் புக் பண்ணிக்கலாமா சார் மேரேஜு ப்ளஸ் ரிசப்ஷன்னு எல்லாமே சேர்த்து உங்கள்கிட்ட எவ்வளோ சார் வரும் அப்படிங்ளா ஆல்பத்து வித்து வித்து ஆல்பத்தோடங்களா சரி சரி சார் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிளால சார் ஓகே சார் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு என் வெட்டிங் ஓட ப்ரீ ஷூட் மட்டும் ப்ரீ ஷூட் மட்டும் எங்க வெக்கினுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டுவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறன் சார் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறது உங்களுக்கு எதுவும் அமௌண்ட் கொடுக்கணுமா சார் ஓகே சார் நான் உங்களுக்கு ஜிபேவில அம்ச்சி விட்றன் சார் சரி சார் எல்லாமே எல்லாமே டீட்டெயில்ஸ் அம்ச்சி விட்றன் சார் வாட்ஸ்அப்பில அனுப்புகிறன் சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ